ஹலோ நந்தினி டாக்டரா மேம் நான் கயல்விழி பேசுகிறேன் மேம் எப்படி மேம் நல்லாயிருக்கீங்களா ஆ நல்லாயிருக்காங்க மேம் எங்கே இருக்கீங்க மேம் ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஆ ஓகே மேம் இல்லை மேம் கொஞ்ச நாளாக உடம்பு ரொம்ப சரியில்லை நீங்கள் கொடுத்த டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆ ஆமாம் மேம் போன வீக் வந்து கொடுத்தீங்கள டேப்லெட்யெலாம் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம் என்னென்னு தெரில ஒருமாதிரியா அலர்ஜி மாதிரியாக இருக்குது இல்லை மேம் வெளில எதுவும் சாப்பிடல ஃபங்ஷனில் சாப்பிட்டேன் மேம் அதுதான் மேம் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி கைலெலாம் வருது ஆ இல்லை மேம் அதெல்லாம் இல்லை மேம் நீங்கள் கொடுத்தது மட்டும் தான் ஆ போடாமல் விட்டிருந்தேன் இல்லை மேம் ஆ ஒரு த்ரீ டேஸ்ஸாக இருக்குது மேம் ஃபங்ஷன் போய்விட்டு வந்ததுலிருந்து தான் மேம் இது இருக்குது ஹேண்ட்டில் அப்புறம் கீழே பாதத்தில் இது லைபாய் சோப் மேம் என்ன மேம் ம் ஓகே மேம் வேறு என்ன மேம் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கணுமா டேப்லெட் எடுத்துக்கணுமா மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ தேங்க் யூ மேம்